நான் வந் நான் வந்து ஜீ தமிழில் வந்து டான்ஸ் ஜோடி டான்ஸ் பார்ப்பன் டான்ஸ் ஜோடி டான்ஸில் வந்து எனக்கு வந்து அவங்க வந்து ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆடுவாங்க வேறு சோ செம்மையா இருக்கும் வரதா மாஸ்ட்ரும் செம்மையா சொல்லி தருவாங்க அதில் வரதா மாஸ்டர் சொல்லி தர்ற பேர்லாம் வேறு லெவல் இருக்கும் ரம்யாங்கிற ரம்யாங்கிற ஒரு இது வந்து சூப்பராக ஆடுவாங்க பால் பச்சை இவங்கள்லாம் செம்மையா பண்ணுவாங்க அதில் வந்து நாட்டுப்புற கலைகள் செம்மையா எடுத்துகிட்டு வந்து வந்துருப்பாங்க அவ்வளோ அழகாக ஆடியிருந்துருப்பாங்க ஏன்னு ஏன்னால் அவங்க கோரியோகிராஃபி வந்து செம்மையா இருக்கும் அந்த அந்த டிவியில் வந்து எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து விஜய் டிவின்னு பார்த்தீங்கன்னா ஜோடின்னுவோம் ஜோடின்னு ஒரு இது அந்த ஜோடி வந்து பேரெல்லாம் சூப்பர் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பேரெல்லாம் அங்கே வந்து நாட்டுப்புற இதுவும் இருக்குது அதுக்கப்புறம் வேறு லெவலில் டான்ஸ் ஆடுவாங்க எனக்கு வந்து டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் டான்ஸ் ஆடுறவுங்கள்லாம் அதை விட ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் அருமையாக ஆடிகிட்டே வந்துட்டுருப்பாங்க அவங்க ஆடுறத பார்க்கவே நமக்கு சரி நம்ம போய் எபபோ ஆடுவோம் அப்படிங்கற ஒரு மாதிரிதான் இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சே போய் பார்த்த இது வந்து நான் ஜோடி டான்ஸ் ஜோடி டான்ஸ் தான் சொல்லுவன் ஏன்னால் அது நாலு சீசன் நாலு சீசனுமே நான் ஃபுல்லாக பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ அது பார்க்குறது இல்லை ஏன்னால் நான் இப்போ காலேஜ் போயிட்டுருக்கனா இப்போ நான் ஏன்னால் ரொம்ப பிடிக்கும் அந்த டான்ஸ் ஜோடி டான்ஸை அதெல்லாம் பார்க்கவே அட்டகாசமா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிதான் நான் பார்த்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்துபுறம் டான்ஸெல்லாம் சூப்பராக அருமையாக ஆடிருப்பாங்க